ம் சொல்கிறேன் எப்பா நான் வந்து அஞ்சு வயசிலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் எங்கப்பா இறந்துட்டாரு அப்பா இறந்துட்டு எங்கள் அம்மா வந்து நாங்கள் அஞ்சு பேர் எங்கள் அம்மா வயற்றுல நாங்கள் பிறந்தவங்கோ அம்மா வந்து எங்களை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கோ சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம் நாங்க சின்ன வயதிலே அப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்க ஸ்கூலில் வேலை செய்வாங்க அந்த சாப்பாடை எடுத்துன்னு வந்து எல்லாேருக்கும் உட்கார வச்சு பரிமாறுவாங்க நாங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் வந்து அங்கே எங்கள் வீட்டிலேருந்து அஞ்சு ஆறு ஏழு வயது ஆச்சு நாங்கள் ஒரு வி அங்கே என் வாத்தியார் எங்கள் சாரு ஒருத்தர் இருந்தார் அவங்க வீட்டில் போய் நாங்க காலையில் போய் அவங்க வீட்டில் வேலை செய்துவிட்டு வந்து அப்புறமா சாப்பாடு கொடுப்போம் சாப்பாடு வந்து எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் கொடுப்போம் அம்மா அதுக்குனே பசியாக உட்காந்துக் கிடக்கும் அம்மா ரொம்ப கஷ்டப்படும் எங்களுக்கு அப்பா வேறு சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு நாங்கள் கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் அக்கா தங்கச்சி எனக்கு அண்ணெல்லாம் கிடையாது நாங்கள் கூட பிறந்தவங்க அக்கா அஞ்சு பொண்ணு எங்கள் அம்மாவுக்கு இந்த அஞ்சு பேரை எங்கள் அம்மா வச்சுக்கினு எங்கள் அம்மா எவ்வளோ மெயின்டெயின் பண்ணி இருப்பாங்க பார் அந்த டைமிலே நாங்கள் எல்லாமே படிக்காதவர்க தான் எல்லாம் நாலாவது அஞ்சாவது படித்தவங்க தான் அப்போது அம்மா வந்து எங்களெல்லாம் வேலைக்கு போக சொல்லுவாங்க வெயிலில் போய் எங்களுக்கு வேலையே செய்ய தெரியாது விவசாய வேலை அப்பெல்லாம் வந்து என்ன கூலினால் நாற்ப ருபாய் முப்ப ருபா கூலி அப்போது எங்கள் எங்கள் அம்மா எங்களை வச்சுனு இருக்கும்போதெலாம் அம்மா என்ன பண்ணுவாங்க போய் அன்றைக்கு நாளெல்லாம் வேலை செய்துட்டு வந்து அந்த காசு எடுத்துன்னு வந்து அரிசி போய் ஊரில் போய் வெளியில் போய் நூறுரூபா கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க ஐம்ப ருபாய் படி அறுரூபா படி இந்த அரிசி அதை வாங்கினு வந்து சாப்பாடு செய்து அம்மாவுக்கு வந்து கொடுப்பா எங்களுக்கு அதை எடுத்துனு வந்து அம்மா சாப்பாடு செய்து எல்லாேருக்கும் பரிமாறுவாங்க அது இல்லாது பக்கத்தில் ஒருத்தர் ரெண்டு குழந்தைங்கள விட்டு இறந்துட்டாங்கோ அவங்க அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அந்த ரெண்டு பசங்களையும் இட்னு வந்து வச்சுக்கினு எங்கள் அம்மா எங்கள் கூட இன்னும் அஞ்சு பசங்கள் கூட அந்த பசங்கள் ரெண்டு பேரை வச்சுக்கினு ஏழு பேருக்கு சாப்பாடு போடுவாங்க எங்கள் அம்மா அந்த சாப்பாடு எங்கள் அம்மா எப்போது வருவாங்க வருவாங்கனு அம்மாவை பார்த்துனே இருப்பாங்க எல்லாேருமே அம்மா வந்து வட்டல் நிறைய சாப்பாடு எடுத்துன்னு வருவாங்கோ சாப்பாடு செய்து போட்டு ஸ்கூலில் அந்த சாப்பாட்டை வந்து பக்கத்து வீட்டில் எல்லாேர் வீட்லேயும் பசி அப்பெல்லாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப வறுமை அரிசி இருக்காது வேலையும் இருக்காது ரொம்ப கஷ்டப்படுவோம் சாப்பாட்டுக்கு அய்யோ எப்போது வருவாங்கனு தெரிலியேனு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் சாப்பாடு வந்து எல்லாேருக்கும் கொடுத்து பசி நிறை நிறைவேத்துவாங்கோ இன்றைக்கு வந்து அந்த கொடுத்தாங்க பார் அம்மா சாப்பாடு போட்டு சின்ன வயசிலே இன்றைக்கு எங்கள் அம்மா இறந்துட்டாங்கோ எனக்கு அம்மாவும் கிடையாது எங்களுக்கு அக்கா தங்கச்சி எல்லாமே இறந்துட்டாங்க இப்போ இருக்கிறது நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் இப்போது அவங்க வந்து இன்றைக்கு அம்மா சாப்பாடு போட்டு வளர்த்தாங்க பார் இன்றைக்கு அந்த பிள்ளைங்க வந்து இன்றைக்கு எங்களை அப்பா அம்மா இல்லை பெரியம்மா நம்மளை காப்பாற்றினாங்க சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து அவர்களுக்கு வந்து பெரியம்மா அவங்களால் எங்களை பார்த்தா அவங்க ரொம்ப எங்களை கஷ்டப்பட்றாங்கோ உங்களுக்கு யாரும் இல்லைக்கா உங்களை எங்களை தானே உங்கள் அப்பா அம்மா காப்பாற்றி விட்டாங்கோ இன்றைக்கு உங்களை பார்க்கறத்துக்கு யாரும் இல்லையே அது வந்துட்டு அது அந்த நன்றி வச்சு இன்றைக்கு எங்களை அவங்கள வந்து பார்க்குறான் எங்களுக்கு இன்றைக்கு அது தான் அதை வச்சு நான் இன்றைக்கு என்னுடைய பிள்ளைங்கள நான் நம்மளை மாரி நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அதுங்க நல்லா படிக்கணும் சொல்லிட்டு இன்றைக்கு நான் கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இன்றைக்கு மூணு பேருமே ஒரே ஈக்குவலாக படிக்க வச்சு பொண்ணு இன்றைக்கு டீச்சர்ராயிருக்குது பையனும் இன்றைக்கு வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான் சின்ன மகளும் ஐடி கம்பெனியில் வேலை செய்யுது இன்றைக்கு நான் கடவுள் புண்ணியத்தில் என்னுடைய மகன் என் பிள்ளைங்களோட இன்றைக்கு சந்தோஷமா இன்றைக்கு நல்லா இருக்கிறேன் அது இல்லாது என்னுடைய அக்கா பசங்கள் இருக்கிறாங்கோ அக்கா மாமாவும் இல்லை அக்காவும் இல்லை அவங்க மூணு பிள்ளைங்களையும் நான் தான் பார்த்துக்குறேன் அந்த மூணு பசங்களையும் பையனை இட்னு போய் திருப்பத்தூர் காலேஜில் சேர்த்தேன் இன்றைக்கு அவன் காலேஜி முடிச்சுட்டு இன்றைக்கு வீட்டுக்கு லீவில் வந்திருக்குறான் மே மாதம் லீவிலே பெரிய மகளே கட்டி கொடுத்துட்டேன் சின்ன மகளை கட்டி கொடுத்துட்டேன் சின்ன மகள் அவள் திருச்சியில் கொடுத்துக்குறோம் அவளுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்கோ அவள் வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டாரு அவளுக்கு வந்து இருபத்தேழு வயது தான் ஆகுது சின்ன வயசிலே அவங்க வீட்டுக்காரர் அவரும் இறந்துட்டாரு உடம்பு சரி இல்லாது இன்றைக்கு அந்த பிள்ளைங்களையும் பார்க்குறேன் என்னுடைய குழந்தைங்களையும் பார்க்குறேன் என் அக்கா வீட்டு பசங்களையும் பார்க்குறேன் இன்றைக்கு எல்லாேரையுமே நான் தான் இன்றைக்கு பார்க்குறேன் மனது எனக்கு கஷ்டப்பட்ற மாதிரி நான் பார்க்குற மாதிரி நான் அதை கஷ்டமும் பட மாட்டேன் எனக்கு வந்து ஏன்னென்னு கேள் நான் அவ்வளோ பாசம் எனக்கு யாருன்னால் ஒருத்தர் கஷ்டப்படவும் நான் வைக்க மாட்டேன் ஐயோ பிள்ளைங்கள் எல்லாம் கஷ்டப்படுகறதோ நம்மளை விட்டா யார் இருக்குறார் அந்த பிள்ளைங்களுக்குனு சொல்லிட்டு என் பிள்ளைங்க மாதிரி நாங்கள் அதையும் பார்ப்பேன் நான் அது மாதிரி மனது என் மனது இன்றைக்கு என்னுடைய பிள்ளைங்க மா நீ இவ்வளோ பார்க்குறியேம்மா பரவாயில்லைம்மாண்டு என் பிள்ளைங்க சந்தோஷப்படுது எங்கள்ம்மா டெலேண்ட்டாக இன்றைக்கு பார்க்குறாங்கோ ஆனால் நான் படிக்கலை நான் அஞ்சாம் க்ளாஸு வரைக்கும் கூட படிக்கலை படிப்புனால் எனக்கு என்னான்னு தெரியாது இன்றைக்கு எங்கம்மா அப்படி இருக்கிறவங்க இன்றைக்கு டெலேண்ட்டாக இன்றைக்கி எல்லாேரையும் பார்க்குறாங்கன்டு என் பிள்ளைங்க சந்தோஷப்படுது இன்றைக்கு என் பிள்ளைங்க எல்லாம் இன்றைக்கி கை நிறைய சம்பாரிக்கிறாங்கோ இன்றைக்கு சம்பாரிக்க அதுவும் என் மா நீ ஒருத்தருக்கு கொடுத்து உதவி பண்ணுங்கம்மா என்னை மாரி அப்படினு என் பிள்ளைங்களுக்கு நானும் சொல்லி கொடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கு என் எங்களை என் பிள்ளைங்களால இன்றைக்கு நாங்கள் எந்த குறையும் இல்லாத இன்றைக்கு நல்லா இருக்கிறோம் நாங்க அக்கா பசங்களை படிக்க வச்சு இருக்கிறேன் அக்கா பசங்களை கட்டி கொடுத்து இருக்கிறேன் பேர பிள்ளைங்களையும் பார்க்குறேன் என்னுடைய குழந்தைங்களையும் பார்க்குறேன் எல்லாத்தையுமே நான் சாமர்த்தியமாக மெயின்டெயின் பண்ணுறேன்